உங்களுக்குப் பிடித்த வீரர் யார்னா எனக்கு பிடித்த வீரர் வந்து தோனி அவரிடம் உள்ள பிடிச்ச விஷயம் என்னென்னா விடாமுயற்சி முன்னேற்றம் ஊக்குவிக்குவார் அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கும் அவரு வந்து சந்திக்கும் போது நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்ன்னா அவர்கள் சந்திக்கும் போது நீங்கள் எப்படி இந்தளவுக்கு உயர்ந்தீங்க என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்குவன் ஏன் கேட்கறீங்கன்னா விளையாட்டில் வந்து சிறந்த வீரராக இருக்கிறாரு